க்ரிஸ் வெட் ப்ளானருங்களாங்க சரி சரி சரிங்க நம்ம ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் பண்ணிருந்தீங்க வெட்டிங்கு அவர் தான் ரெஃபர் பண்ணாருங்க என்னோடய பட்ஜெட்டு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் லேக்ஸ்குள்ள பண்ணலான்னு ஒரு பட்ஜெட் ப்ளானில் இருக்கேங்க மேரேஜு தான் மேரேஜு தாங்க ஸோ நீங்கள் உங்கள்ட்ட என்ன காம்போ இருக்குது என்னென்ன மெனூஸ் இருக்குதோ அதாவது எந்தெந்த இந்தந்த அமௌண்ட்டில் இந்தந்த வேரியண்ட்ஸ் வேரியண்ட்ஸ் இருக்கும்ல அது இருந்துதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் சார் ஓகே ஓகே சார் ஓகே ஓகே ஓகே ஓகே சார் ஓகே ஓகே ஓகே ஓகே சார் ஓகே ஓகே ஓகே சார் ஓகே ஓகே ஓகே சார் ஆ ஆ ஆ ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் ஆமாங்க சார் அதாவது ப பர் பர் ப்ளேட் அதாவது ப்ளேட் கணக்கில் ஓகே ஓகே ஓகே சார் ஓகே ஓகே ஓகே சார் ஓகே ஓகே சார் சார் நம்மள்கிட்ட அந்த ஓகே ஓகே சார் ஏதாவது இப்போ ஏதாவது டிஸ்கௌண்ட் ஏதாவது ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கா சார் ஏதாவது ஃபெஸ்ட்டிவல் நேரத்தில் நீங்கள் ஏதாவது வெச்சுருக்கீங்களா சார் ஓகே ஓகேங்க சார் ஓகே ஓகே சார் சார் நம்ம அப்போ ஒரு ஃபோர் பாய்ண்ட் ஃபைவ்வில் நம்ம முடிச்சுக்கலாம் சார் சரி ஓகே ஓகே சார் ஓகே சார் ஃபர்தர் டீட்டைல்ஸ் சார் அதுதான் சார் ஃபர்தர் டிக்டு டீட்டைல்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு வாட்ஸப்பில் செண்ட் பண்ணிடலாமா சார் ஓகே சார் ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ